இப்போது வந்து நான் சிலையை என்ன உருவாக்கணும்னால் இந்த விநாயகர் சிலையை உருவாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அது களிமண்ணை வச்சுட்டு உருவாக்கலாம் அந்த சிற்பத்தை வந்துட்டு நல்ல ஒரு வடிவமாக கொண்டு வரலாம் அதுக்கடுத்தது முருகன் சிலை முருகன் சிலைய வந்துட்டு நல்ல களிமண் வச்சுட்டு முருகன் செலைய செஞ்சிட்டு அது வந்துட்டு சரியான உருவத்தை கொடுத்துட்டு அதுக்கு வந்து நல்ல பெயிண்டிங் பண்ணிட்டு அந்த உருவத்தை வந்து பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உருவம் கிடைக்கிறதுக்கு எப்படினா நம்ம கோவிலும் இப்போது வந்துட்டு முத்து மலை கோயில் இப்படி போகும்போது அந்த முருகன் சிலைய பார்க்கும்போது ஏன் நம்ம மட்டும் இந்த பொருளை வச்சுட்டு நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படினு நான் செய்யும் போது எனக்கு ஒரு முருகன் சில கிடைக்கிது முருகன் சிலைய மட்டும் எனக்கு ஞாபகம் வருது அப்போ அந்த முருகன் சிலைய வந்துட்டு நான் களிமண்ணை வச்சுட்டு செஞ்சு அந்த செஞ்சுட்டு அதுக்கான உருவத்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு கலர் பண்ணும் போது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது மனதே அப்போது முருகன் செலை விநாயகர் செலை இன்னும் அம்மன் செலை இப்படி எல்லாம் நான் நிறையா செய்யணும் அதுக்கு செஞ்சுட்டு கலரிங் கொடுக்கணும் அப்படி கலரிங் கொடுக்கும்போது அந்த இது வந்துட்டு மற்றவங்க செய்யுறதுக்கோ நான் செய்யுறதுக்கோ ரொம்ப சவாலாக இருக்கும் அப்போது வந்து நான் ஒரு அந்த சவாலை மீண்டு வரும்போது எனக்கொரு மனதிருப்தியாக இருக்கும்